ரியல் எஸ்டேட் புரோக்கரா வந்து எனக்கு வந்து இங்கே ஒரு தாம்பரம் சைட்டில் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ்சில் ஒரு வீடு தேவைப்படுது முடித்துக் கொடுக்க முடியுமா தாம்பரமில் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ்சில் வந்து முடித்துக் கொடுக்க முடியுமா

இல்லை மற்ற இதுவும் சொல்லுங்களேன் நான் இங்கே வந்து கடலூர் டிஸ்ட்டிக்லேருந்து சா கால் பண்ணுறோம் என் ஃபிரெண்டு வந்து நீங்கள் வந்து இப்போ ரியல் எஸ்டேட் புரோக்கரு ரெண்டு வீடு மூணு சைட்டில் வந்து வீடு கட்டி விட்டுட்ருக்கு விட்டுவிட்டு இருக்கிறதா சொன்னாங்க அதனால் தான் கால் பண்ணிணேன் மற்றதையும் சொல்லுங்கள் மீதி மீதி

நீங்கள் அந்த சைட்டு மீதி ரெண்டு சைட்டோடய லேண்டோடய விலையும் சொல்லுங்கள் நான் வந்து நான் அனலைஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன்

வேளச்சேரியில் தாம்பரமில் இப்போ தாம்பரமிலே முடிச்சுடுங்க டூ பிஹெச்கே

ஆ கம்மிங் சண்டே நான் வந்து சைட்டை வந்து பார்க்குறேன்

ரெஜிஸ்ட்ரேஷனெலாம் யார் செலவு ஆ ஓகே அதெல்லாம் பார்த்துக்குறேன் ஆ தேங்க்ஸ் சார்